இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாண்டுக்கு ஒரு முறை ஆட்சி வருது அதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அமைச்சரு அமைச்சரு கூட்டம் அப்படி இப்படின் இது பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொன்று பார்த்துகிட்ருக்காங்க நம்மளை பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் அவ்வளோவா பெருசாக முன்னேச்சா வந்த மாதிரி தெரியிலை எதிர்கட்சியில எதாவது ஒரு இது பண்ணா அதிலலிருக்க அமைச்சர்கள் மூலம் இங்கே இது பண்ணி இதில் இருந்து இதை எடுத்து மாற்றி போட்டுக்கறாங்க அப்படி தான் எனக்கு வந்து தெரிஞ்சிட் இருக்கு வேறு தான் அவ்வளோ பெரியசாக எனக்கு வந்து மாற்றாக வந்தா மாதிரியே தெரியிலை தோ இப்போ இந்த துப்புரவு தொழிலில் ஒரு தம்பி ஒருத்தவரு வந்துட் இருக்கா போல் அமைச்சரு அவர் வந்து ரொம்ப அதிகமாக நிறையா இப்போ வந்து தீவாளிக்கு இருக்கறதை எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கார் அதெலாம் பார்க்கற அப்போ அப்போ கூட கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கு நல்ல இதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இந்த அமைச்சரவைங்கிறதுல ஒரு சில பேர் ஒழுங்காக இல்லைன்னாலும் இந்த இந்த இந்த கல்வித்துறை அமைச்சர் அந்த தம்பிலாம் வந்து சம்மந்தமே இல்லாததலாம் கொண்கிட்டு வந்துட்ருக்கார் அதெலாம் நம்பளுக்கு வந்து அதிகமாக வந்து பிடிக்கவும் மாட்டேங்குது தமிழுக்கு பதிலா அதுக்கு வேறு மாதிரி மாற்று எதா மாற்றுறேன் அப்படின் வந்துவிட்டு கா தமிழே தமிழே இருந்துவிட்டு போலாம்ல அந்த மாதிரி இருக்கிற சில சில இது வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்குது இப்போ கொஞ்சம் காலமாக தான் இந்த அமைச்சர் துறையில் வந்து நிறையா ஊழல்லாம் நடக்குது இப்போ ரோடு காண்ட்ரேக்ட்டு அப்படின்னு வந்தா கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலையும் ஊழல் தான் நடக்குது ரொம்ப மாறிடுச்சு ஆட்சியே என்ன பண்ணுறது நம்பளும் அதை கடந்து போ வேண்டியதாக தான் இருக்கு